இப்போ சமைக்கணுமெனு பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும் சமைக்கணுமெனு இல்லை ஆண்களும் சமைக்கிறாங்க நான் வந்து வீட்டில் எல்லாமே சமைப்பேன் எங்கள் வீட்டுக்காரர் எனக்கும் ஹெல்ப் பண்ணுவார் காலையில் டிபனும் ஹெல்ப் பண்ணுவார் பையன் ஸ்கூல் போகிறதுக்குள்ள டிபன் எல்லாம் செஞ்சுடுவேன் அப்புறம் மதியம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாதம் சாதம் சாம்பார் ரசம் பொரியல் அந்த மாதிரி எல்லாமே காலையிலயே செஞ்சுடுவேன் அதுக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்ட்டும் ஹெல்ப் பண்ணுவார் டீ காபி அதெல்லாம் போடுவாங்க காய் கட் பண்ணுறது அந்த மாதிரி வேலைலாம் அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார் ஸோ அப்புறமா என் பையனும் ஏதாவது வேணும்னா கூட எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான் அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறது அதுக்கு அப்புறம் ஆண்களும் அந்த சமையல் செய்யலாம் எங்கள் வீட்டில் செய்கிறாங்க அதனால் எனக்கு எந்த ப்ராப்லமும் இல்லை அவங்க என் கிட்டே வந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டாங்க கற்றுக்கிட்டாங்க இப்போது மற்ற ஆண்களை பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய வீட்டில் செய்வது இல்லை அவர்களும் செய்யணும் காய்கறி கட் பண்ணுறது எல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன் அதே மாதிரி கரெக்ட்டாக கட் பண்ணுறாங்க எனக்கு ஹெல்ப் ஃபுல்லாக இருக்காங்க ஸோ அதனால் ஆண்களும் அந்த வேலை செய்யணும்